தமிழ் மொழியை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் எடுக்கப்படும் முயற்சிகள் என்னென்னன்னால் இப்போது வந்து ஸ்கூலில் வந்து தமிழ் வழி படிக்கறவிங்களுக்கு தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் வந்து வேலை அப்படிங்கிறதுனால எல்லாம் ஆர்வமாக தமிழ் மீடியம் சேர்க்குறாங்க தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தான் இட ஒதுக்கீடு இருபத்தஞ்சி பர்சன்டேஜூ நீட் எக்ஸாமு இந்தமாதிரி எல்லா இதுலையுமே இருபத்தஞ்சி பர்சன்டேஜூ இட ஒதுக்கீடு அந்தமாதிரிலாம் பண்ணுறாங்க அதனால் கட்டாயம் தமிழ் வழி படிக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்துடாங்க அதேமாதிரி தமிழ் தமிழ் வழி கற்கிறவங்களுக்கு தான் பன்னெண்டாவது முடிச்சவங்களுக்கு மாதம்தோறும் ஆயர்ரூபா பணம் அப்படிங்கிறப்ப நம்ப வந்து இங்கிலீஸ் மீடியம் யாருமே சேர்த்தறதில்ல அதில் வந்து தமிழ் மொழி வந்து மிகவும் மேம்படுத்துறாங்க இதை பார்க்கும்போது தமிழ் வழில தான் எல்லோருமே சேர்த்திக்கணும் அப்பிடிங்கிற ஆசை வரும் இப்போ நிறைய பேர் அமோண்டு இப்போ கையில் வச்சுருந்தா கூட இங்கிலீஷ் மீடியம் யாரும் சேர்த்தறதில்ல ஏன்னால் இப்போ இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தி அந்த பணத்தையெலாம் செலவு பண்ணிவிட்டு அடுத்தது வேலைக்கும் பணம் கட்டும்போது நம்பளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுவே இப்போ தமிழ் மீடியம் படிச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு சேரும்போது இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் பற்றி இது பண்ணுறதுக்கு இடையில டியூஷனு இந்தமாதிரி அனுப்பிவிட்டு கூட இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்திக்கிறாங்க ஆனால் அதிகமாக வந்து இங்கிலீஷ் மீடியம் யாரும் சேர்றதில்லை ஏன்னால் இவ்வளோ சலுகைகள் வந்து தமிழ் மீடியத்தில் இருக்கிறதுனால அதிகமாக இங்கிலீஷ் மீடியம் யாருமே சேர்த்தறதில்ல இதை வந்து நாம் எப்படி பயன்படுத்திக்கணும்னால் நம்ப பிள்ளைங்க வந்து வேலைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் சீக்கிரமாக வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்னுந்தான் எல்லோருமே அலைஞ்சிட்ருக்குறோம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா கட்டாயம் தமிழ் வழி படிச்சவங்களுக்கு தான் அதிகமாக இட ஒதுக்கீடு செய்கிறாங்க இங்கிலீஷ் மீடியம் படித்தவிங்களுக்கு வந்து கம்மியாக இட ஒதுக்கீடுங்கிறதுனால இங்கிலீஷ் மீடியம் யாருமே அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நாம்பளும் மக்கள் வந்து நாம்பளும் அதை வந்து இன்வால்வ் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதை தவிர்த்திட்டு தமிழ் வழி கல்வியில் சேர்க்குறது தான் நல்லது